அரசாங்க திட்டனா இப்போ நிறைய மாணவர்களுக்கு படிப்புக்கான உதவி கல்லூரி படிப்பு பள்ளி படிப்புக்கு தேவையான உதவிகள் பெறத்துக்கு நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து இவங்க மகளிர் குழுக்காக மகளிர்கள் சுய அவங்க முன்னேறணும் அவங்க வீட்டேயே டிப்பெண்ட் பண்ணி வாழக் கூடாது அவங்க தனியாக தொழில் தொடங்கணுன்னு சுய உதவிக்குழு அதில் இருக்குது அது மூலிமா நிறைய பெண்கள் பயனடைகிறாங்க நிறைய பெண்கள் அவங்க வாழ்வாதாரத்தையே மாற்றிக்கிட்ருக்காங்க சுயமாக நிற்கணுன்ற ஒ அந்த அந்த ஒ இது வந்துருச்சு இப்போ நிறைய பெண்கள் மத்தியில் அடுத்ததாக வந்து வ தொழில் முனைவோர்கள் நிறைய சின்ன சின்ன தொழில் தொடங்கணும் எங்களுக்கு ஆனால் பண உதவி இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் நிறைய நம்ம வீட்டு பத்திரத்த வச்சோ இல்லை கடையை காமிச்சோ எதோ ஒரு ஒரு சான்ஸ் வச்சு நம்ம வந்து அரசாங்கம் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க கிராமப்புறங்களில் பார்த்தா விவசாயிகளுக்கு நிறைய சப்போட் நடக்குது அவங்களுக்கு நிறைய திட்டங்கள் கொடுத்து அவங்க விவசாயத்துக்கு லோன் கொடுக்குறாங்க அது சில நேரத்தில் மனு அந்த விவசாயத்த தள்ளுப அந்த லோனை தள்ளுபடி பண்ணுறாங்க அவங்களுக்கு கரண்ட்டு பில்லு கரண்ட்டு வந்து இலவசமாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய சலுகைகள் அரசாங்கம் நூற்றுக்கு நூறு சதவீதம் மக்களுக்காக பயன்படுத்துகிறாங்க இந்த காரியங்களில்